இந்தியாவில் வந்து அரசியல் கட்சி வந்து நிறையா இருக்கு இந்த உலகத்தோட வந்து பெரிய டெமாகிரிட்டிக் கன்ட்ரினா வந்து அது வந்து இண்டியா தான் சொல்லுவாங்க இண்டியாவவில் வந்து நிறைய அரசியல் அதிலயும் வந்து நிறைய நிறையா கட்சிகள் வந்து நல்லது பண்றதும் இருக்காங்க நிறையா பேர் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே வருவாங்க அது மாதிரி நிறையா கட்சிகள்லாம் இருக்கு அதில் வந்து எனக்கு வந்து இந்தியாவில் வந்து அந்த பிடித்ததுனா வந்து இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யறது தான் வந்து நிறைய பேர் இந்த சீமான் மு க ஸ்டாலின் அந்த மாதிரி நிறைய பேரு வந்து எடப்பாடி பழனிசாமி அதை மாதிரி நிறைய பேர் இது நல்லதும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க இந்த பெண்களுக்கு வந்து கட்டணமில்லாத பேருந்து அது மாதிரிலாம் இப்ப இதெலாம் ரொம்ப நல்ல பண்புகள் தான் பிடிக்காதுனா வந்து இந்த ஊழல் செய்யறது அப்புறம் கம்மி பணம் வாங்கி கம்மி பணத்தில் வந்து செலவழித்திட்டு மீதி பணத்தை வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கறது அது மாதிரி அதே மாதிரி அரசியலோட சி அரசு சொத்துக்களை வந்து வீணாக்கறது அது மாதிரி நிறையா வந்து பண்ணிட்டுருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்னா வந்து கருணாநிதி அவர் வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் அவங்க தொலைக்காட்சி பார்க்கணும்னு அவங்களுக்கு டிவிலாம் அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சுக் கொடுத்தாங்க